வெயிட்டில் போட்டுருக்காங்க ஹலோ ஆ ஆமாம்மா ஆ ஆ எவ்வளோ வேணும்மா ஆப்பிள் வந்து ஒரு கிலோ நூற்றி இருபது ஆகுதுடா ஆ ஆரஞ்சு வந்து என்பது ரூபாங்க கிலோ கொய்யா வந்து அறுபது ரூவா வருங்க ஆமாம்ங்க ஆ ஆமான்டா நாட்டு பழம் வந்து தோட்டத்துலையே இருக்குது அவங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க நாட்டு பழமும் இருக்கு ஹைப்ரைட்டும் இருக்கு ஆ சரிங்க ஆஹான் ஆ சொல்லுங்கள் எவ்வளோ வேணும்

கண்ணா அப்படியே நீங்கள் எங்கே இருக்குறிங்க இப்போ ஆப்ப குடலுங்களா அப்படியே அத்தானி சைடுங்க அதே இதில் பவாணி பஸ்ஸுன்ட்டு வந்திங்கன்னா அத்தானிங்க நாங்கள் ஆ முன்னாடியே இருக்கு கடை பேர் எல்லாம் முன்னாடியே இருக்கு

கண்ணா உங்களுக்கு ஆர்டரு பேரில் வரிங்களா நீங்களே வந்து எடுத்துக்கிறிங்களா நீங்கள் வந்து எடுத்துக்கிறிங்களா சரிம்மா ஆ சரிப்பா நாங்கள் அட்ரெஸ் அனுப்பிடுறோம் ஆ எப்போவுமே இருக்கும் இந்தோ பத்து மணி நைட்டு பத்து மணி வரைக்கும் கடை இருக்கும் ஆ உங்களுக்கு ஆ சரி டா சரி எவ்வளோ எவ்வளோ கிலோ வேணும்னு சொன்னிங்கன்னா அது மாதிரி நாங்கள் போட்டு வச்சுருவோம் ஆ சரிம்மா ஆ எல்லாமே ஃபிரெஷு தான்பா காலையில் வந்தது தான் எல்லாம் இருக்கு இல்லைடா இல்லைடா

ஆ இல்லைப்பா இல்லைப்பா எல்லாம் ஃபிரெஷ் ஐட்டம் தான் வந்துருக்கு நீங்கள் வாங்க நீங்கள் செலக்சன் பண்ணி எடுத்து வாய்ங்கக்கோங்க ஆ வாட்சப் பண் இதானேப்பா உங்கள் வாட்சப் நம்பரு ஆ இதுக்கே அனுப்பிச்சடுறேன் நம்பரை சரிப்பா ஆ தேங்க்ஸ்